சமையல் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அதை வந்து ஒரு ஹாபியா இருந்த விஷயத்த வந்து வீட்டிலேயே மட்டுமே செய்த ஒரு விஷயத்த ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன முதலீடு போடலாம் அதுக்கு என்ன செய்யலாம் எங்கே விசாரிக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நினச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை நினச்சிட்டு என்னோட எண்ணங்கள் வந்து வீட்டில் சொல்லப் போகும்போது அது சரி வராது அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயின்டன் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு சிலவங்க வந்து வ ஆள் வரல போகலை அப்படின்ற மாதிரினா அதுக்குண்டான நஷ்டத்தை நாமளே தான் சுமக்கணும் அதுக்கு நஷ்டத்தை சுமக்க போகும்போது அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டையும் பண்ணணும் சம்மந்தப்பட்டவங்கள் முதல் போட்ட நாம் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அதில் இருக்கிற மைனஸு ப்ளஸு எல்லாமே சொன்னாங்கள் ஆனால் வந்து அதை வந்து என்னால் எடுத்து செய்ய முடியாத மாதிரி நின்னுடுச்சி பாதியிலயே அந்த விஷியம் வந்து நின்னுடுச்சி ஆனால் இன்னுமுமே எனக்கு வந்து அந்த செய்யணும் அதை எடுத்து அப்ளை பண்ணணும் அதை அமலுக்கு கொண்டுட்டு வரணுன்ற விஷயம் இன்றுமே இருக்குது எனக்கு வேற யாராவது தெரிஞ்சாங்கன்னா அதை மட்டும் செய்துக்கிட்டு வரேன் இன்னுமுமே அந்த செய்யணும்ற விஷியம் மனசுக்குள்ளையே இருக்கு எந்த மனசுக்குள்ளையே இன்னும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது